உங்கள பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க என்னை பற்றி சொல்லணுனால் என்னோட நேம் வந்து ச சிவா நான் வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கில் இருக்கேன் என்னோட அப்பா நேம் வந்து சக்திவேல் அம்மா நேம் வந்து அம்சவள்ளி நான் வந்து என்ன படிச்சுட்டுருக்கேனா பன்னெண்டாம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா கவெர்மென்ட் அரசு உயர்நிலை பள்ளியில் வந்துட்டு பன்னெண்டாவது வரையும் தமிழ் மீடியத்தில் படிச்சுருக்கேன் இப்போ வந்து காலேஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோமா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற டிப்ளோமா கோர்ஸ்ஸை வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையும் படிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணிணேன் அதாவது டூ தொளசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் டுவெண்ட்டி டூவில் ஜாயின் பண்ணிணேன் இப்போது டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பாஸ் அவுட் ஆகப்போகிறேன் நான் வந்துட்டு இன்னி வரையும் ஒ நைண்ட்டி ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ் ப்ரெசென்ட்டேஜ் வந்து ஓவரால் ரிசல்ட் வச்சுருக்கேன் பிளஸ் வந்து எனக்கு எங்கே எங்கெலாம் போக பிடிக்கும் என்னென்ன விஷயலாம் எப்படி எல்லாம் இருந்தால் பிடிக்கும் அப்படினா பிளஸ் கோவிலுக்கு போவது அதிகமாக பிடிக்கும் கோவிலுக்கு யார் கூடனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவது அல்லது ஃபேமிலி கூட போவது இந்தமாதிரி விஷயங்களாம் எனக்கு அதிகமாக பிடிக்கும் ஃபேமிலியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சிஸ்டர் என்னோட தங்கச்சி ஒன்று இருக்குது அதுக்கு அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி ஏழாம் வகுப்பு படிக்கிறான் என்னோட தங்கை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்குது இப்போது அவர்களாம் வந்து தேர்வு நோக்கி அவங்க மட்டும் இல்லாமல் நானும் ஒரு தேர்வை நோக்கி படிச்சுகிட்டு கொண்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மல் லைப்ஃபில் ரொட்டீனாக ஒரே வேலையை செஞ்சுகிட்டு இருக்குது போது நம்மளோட இலக்கை வந்து அடைவது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போது தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ள டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நான் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கேன் பிளஸ் அதுக்காண்டி தினமும் டைம் ஸ்பென்ட் பண்ணி படிச்சுகிட்டும் இருக்கேன் இதன் மூலிமா நான் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி உள்ளவங்கள் இதைமாதிரி என்னை மாதிரி நிறையா மாணவர்களாம் வந்து இந்தமாதிரி நேரடி போட்டி தேர்வை தமிழக அரசு மூலிமா கலந்து கொண்டு இந்தமாதிரி பண்ணுறது மூலிமா வந்துட்டு நிறையா வேலை வாய்ப்பு பெறலாம் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் கார்ப்ரேட்காரங்கள் இந்தமாதிரி கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போவது அதாவது ஒரு விதத்தில் நம்ம லைஃபை வந்துட்டு ரொட்டின் பண்ண முடியுமே தவிர நம்ம லைஃபை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாது இதுக்கு எதாக ஏதாவது ஒரு கை தொழில் இருந்தால்தான் பண்ணமுடியும் அப்படின்றப்ப நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்போ சாட்டர்டே சண்டே அதாவது சனி ஞாயிறு லீவுக்கு போனால் இப்போது வெயில் சீசனில் இருக்கன்னால் மே மாதம் அந்த மாதிரி இப்போவே பிப்ரவரி வந்துட்டாவே வெயில்தான் இருக்கும் இப்போ வெயில் சீசனில் அம்மா அப்பாயெலாம் சேர்ந்து கூழ் கம்பங்கூழ் மோர் சர்பத்து லெமன் சோடா ஜிகர்தண்டா இந்தமாதிரி நிறையா வெரைட்டி இதெலாம் வந்துட்டு பேங்க் ஆப்போசிட்டில் இந்தமாதிரி போட்டிருக்காங்க இந்தமாதிரி போடுதுங்குற மூலயமா நானும் வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ணுவேன் இந்தமாதிரி இருக்கிறதுனால அவர்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேலை கொஞ்சம் குறையும் இந்தமாதிரி எல்லா கஷ்டத்தையும் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தராமல் நம்மளும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் என்னோட ஸ்கூல் லைஃப் சர்க்குலேஷனெலாம் அதெலாம் எப்படி இருந்துச்சுன்னால் ஸ்கூல் வந்துட்டு கவெர்மென்ட் ஸ்கூலில்தான் படித்தேன் அந்த அளவுக்கு ஃபேமிலி பேக்ரௌண்ட்ஸெலாம் எதுவுமே கிடையாது ஏதோ படிக்க வைச்சாங்கன்ட்டு அப்போதைக்கு ஒன்றும் தெரியலை டுவெல்த்தில் நான் டென்த்து படிக்கும்போது அப்படியே சின்ன வயசில் ஒன்றுமே தெரியாமல் வந்துகிட்டே இருந்தேன் நைன்த்து படிக்கும்போது எனக்கு தியாகராஜன்ட்டு ஒரு பையன் ஃப்ரெண்டானான் இன்றை வரையும் கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஆறு வருடம் ஆகுது இன்றை வரையும் பாண்டிங்கில் இருக்குதுனால் அப்பா அம்மாவுக்கு அடுத்து ஒரு பெரிய ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் அப்படினா நான் அவனை சொல்லுவேன் இன்றை வரைக்கும் கால் பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் பிளஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்குலேஷன்னால் என்ன இப்போது வந்துட்டு இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நம்ம தனியாக அவன் தனியாக என்னதான் சாப்பிட்டாலும் பில்லு அதாவது காசுக்கு கொடுக்கும்போது வைடா நான் கொடுக்குறேன் இல்லை இப்போ நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கோம் என்ன பண்ணுறதுனு தெரியலடா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தோள் கொடுக்குறான் பார் அவன்தான் ஃபிரெண்டு உண்மையான நட்பு நீ எதாக இருந்தாலும் பண்ணுடா பார்த்துக்கலாம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு சொல்கிறான்ல அதுக்கு பேர்தான் நட்பு அந்தமாதிரி நட்புதான் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் யாருக்கு இந்தமாதிரி கிடைக்கும்னு தெரியலை நான் இதை விட்டுறமாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் பிளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபதுல டென்த்து ஒன் இயர் ஃபுல்லாக படிச்சாச்சு பிளஸ் எக்ஸாமுக்கு ஒன் வீக் முன்னாடி ஒன் வீக் குள்ளேதான் பப்ளிக் எக்ஸாம் அதாவது பொதுத்தேர்வு வரும்போது பார்த்தீங்கனனா கொரோனா கோவிட் நைன்டீன்கிற ஒரு பெரிய நோய் வந்து தமிழ்நாட்டை சூழ்ந்துருச்சு இது சீனாவிலருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க இதனால் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிளஸ் வந்து விலையெலாம் ஏறிச்சு லாக் டவுன் ஆச்சு இதனால் நாங்கள் அதாவது என்னோட ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அதாவது ரொம்ப தாழ்த்த ரொம்ப இது லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இதலாம் சொல்லுவாங்கள்லே அப்படில்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சில பேர் தவிர எல்லாேருமே வந்து இந்த ஒரு இதனால் எல்லாேருமே பாதிக்கப்பட்டாங்க அதை நானும் பார்த்தேன் அதாவது ஏறக்குறைய எல்லாேருமே பார்த்துருப்பாங்க அந்த சூழல் திரும்ப வரக்கூடாது அதுக்குனால் என்ன பண்ணணுனா படிப்புதான் ஃபஸ்டு இதை வந்து நான் ஏன் சொல்கிறேனா என்னை நான் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்க அதாவது என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரதர்ஸ் எல்லாேருமே படிக்கணும் பாப்பா தம்பி எல்லாம் அண்ணன் அக்கா இந்தமாதிரி எல்லாேருமே படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு ஒரு டீனேஜ் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது ஒரு ஓட்டுரிமையை போடுறதுக்கான வயது அப்படின்னு வந்துவிட்டாலுமே நமக்கென்னு ஒரு சில ஆசைகள் இந்தமாதிரி இருக்கணும் இந்தமாதிரி ஃபேஷன் டிரஸ் போடணும் இந்தமாதிரிலாம் ஷூ இந்தமாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும் ஆனால் அதுவந்து எல்லாத்துக்குமே கிடைக்காது ஒரு சில பேருத்துக்குதான் கிடைக்குமே தவிர எல்லாத்துக்குமே கிடைக்காது அந்த கிடைக்காததுல நானும் ஒருத்தன் அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதலாம் நடக்கணுனால் நம்மெலாம் என்ன பண்ணணும் அப்படின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்டு படிக்கணும் படிப்பு ஒன்றுதான் பிளஸ் வந்து படிச்சுகிட்டே இருந்தால் மட்டும் போதுமா படித்து முடித்தோனே வேலைக்கு போகணும் சரி வேலைக்கு போய்கிட்டே இருந்தால் போதுமா வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிற ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கிற போதுமா அந்த நீ வா வாங்கிற சம்பளத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் எங்கெங்கே செலவு பண்ணணும் எங்கெங்கே செலவு பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் சேமிக்கணும் பிளஸ் என்னென்ன தேவைகள் அதுக்குன்னு செலவே பண்ணாமல் இருந்திருந்தா கஞ்சன்னு அப்படி சொல்லிவிடுவாங்க எப்படியெலாம் செலவு பண்ணணும் அப்படின்றதை வந்து தீர்மானிக்கணும் இதுக்கு வந்து நமக்கு கைடாக வந்து அப்பா அம்மா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு ஒரு கையில் முழு கையில் ஒருத்தவங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேலைக்கு போகும்போது வேலையில் இருக்கும்போது வேலையை முடித்ததுக்கு அப்புறோம் ஒரு சில வயசில் எவ்வளோ நாள் வரையும் வேலை செய்வீங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் பண்ணுவீங்க அதுக்கு மேலே பண்ண முடியுமா பண்ண முடியாது அதுக்கு நம்ம ஏதேனும் ஒரு சேர்த்து வச்சுருக்கணும் அல்லது நம்ம சேர்த்து வைக்கலைனாலும் நம்ம ஃபேமிலி சர்க்குலேஷன் அல்லது நம்மளோட வருங்கால ஜென்ரேஷன் இந்தமாதிரி உங்கள போல் படிக்க வச்சுருக்கணும் கண்டிப்பாக படிக்க வைக்கிற மூலிமா கல்வியை வந்து நம்ம கிட்டேருந்து யாரும் பிடுங்க முடியாது இது மூலிமா படிக்க வைச்சா அவர்களோட லைஃபை அவங்க பார்த்துப்பாங்க நம்ம படிச்சுருந்தா நம்ம இன்னொருத்தங்களை நம்பி கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் நிறையா இடத்துல நிறையா பேர் அடிப்பட்டிருப்பாங்க அதை நினச்சி நான் சொல்கிறேன் அப்படிலாம் இருக்கணும் இந்தமாதிரி ஷேட் லவ்வெலாம் ஒரு சைடு இருந்தாலும் ஹாப்பினஸ் நம்ம நம்ம ஏஜ்ஜில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதை வந்துட்டு சொல்லணும் அப்புறோம் வந்துட்டு தமிழ் நாலெட்ஜ் அந்தமாதிரி இதெலாம் அதிகமாக வளர்த்துக்குணும் தமிழ் மட்டும் போதுமா சரி நம்ம படிக்கிறோம் தமிழ்நாட்டுலேயே இருந்தால் இது பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டு எனக்கும் நிறையா இருக்குது தமிழ்நாட்டுலேயே இருந்தால் போதுமா அல்லது இந்தியாவுலேயே இருந்தால் போதுமா நம்ம படித்ததுக்கான நம்ம படித்ததுக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த காசு பேரண்ட்ஸோட அவங்க காசு அதை நம்ம திரும்ப அதுலேருந்து எடுக்க முடியுமா இல்லை நம்ம லைஃப் வந்து செட்டில் ஆகுமா அப்படின்ற டவுட்டு எனக்கும் தான் இருக்குது இதுக்கு என்ன முடிவு என்னென்னு எனக்கு தெரியல என்ன நடக்குதோ அதை பார்க்கலாம் இனிமேல் எதுவுமே நினைக்காம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஜாலியாக இருக்கணும் எல்லாத்தையும் சிரிச்சுகிட்டே ஃபேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எல்லாத்தையும் எல்லா செயலையும் செய்ய முடியும் கோபம் என்பது நம்மளை வந்து ஒரு முட்டாளாக ஆக்கும் கோபம் படாமல் எதாயிருந்தாலும் ஃபேஸ் பண்ணிணா வெற்றி நம்ம பக்கமே என்று நான் சொல்லி விடைப்பெறுகிறேன்